ஹலோ அப்படிங்களா ஆ சரிங்க

ஆ சரிங்க ஆ சரி உடனே நீங்கள் ஆட்ரு பண்ணணுனாக்க நம்மள்கிட்ட ஆட்கள் நிறையா இருக்காங்க கொத்தனார் இருக் கொத்தனார் இருக் கொத்தனார் இருக்காங்க மற்றபடி அந்த அந்தக் கலவை போடுகிறதுக்கான மிஷின்லாம் நம்மள்கிட்ட இருக்குது

ஆ சரிங்க அதுதான் ஆனால் கொத்தனார் கொத்தனார் ஆட்கள் வேணும்

சரிங்க ம் சரிங்க சரிங்க அப்புறம் நேரடியாக வந்து பார்க்குறோம் ஆ நேராக பார்த்து வேணுன்னால் நாங்கள் எப்படி இன்னும் எத்தனை நாளில் முடிக்கணுங்கிறதெல்லாம் நீங்கள் ச சொ நாங்கள் சொல்லிடுறோம் ஆ ஆ நேராக வந்து பார்த்து பேசணும்